குட் ஈவ்னிங் ஆமாம் ட்ரின்ட்டி ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் ஓகே ஓகே ம் ம் இங்கே அட்மிஷன் போடணுங்களா எங்கள் ஸ்கூலில் ஆ வைப்போம் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்ட்டி எடுத்திருக்காங்களா அப்போது நீங்கள் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கலாம் எங்கள் ஸ்கூலில் ஃபோர் ஹண்ட்ரட் அபோவ் எடுத்தால் மேக்ஸ் பயாலஜி குரூப் கொடுப்பாங்க மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தால் எல்லோத்துக்குமே நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் எதாச்சும் டிகிரிஸ் படிக்கணும்னு எல்லா லைன்லேயும் நீங்கள் போகலாம் எல்லாம் இதோட கோர்ஸ் எல்லாத்துக்குமே போடலாம் நீங்கள் ஃபஸ்ட் குரூப் மேக்ஸ் பயாலஜி சகெண்ட் குரூப் தேர்ட் குரூப் ப்யூர் சயின்ஸ் ஃபோர்த்து காமஸ் நீங்கள் பயாலஜி எடுத்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டுலே போகமுடியும் அதே நீங்கள் ப்யூர் சயின்ஸ் எடுத்தால் மெடிக்கலில் போகலாம் காமஸ் எடுத்தால் நீங்கள் பிஸ்னஸ் அகௌண்ட்ஸ் அந்தமாதிரி போகலாம் உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அந்தமாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் சன் கிட்டே கேளுங்கள் அவங்களுக்கு எது படிக்கிறத்துக்கு விருப்பம்

ஃபீஸ்ஸா ஒரு ஃபாட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபாட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபாட்டி சவன் தௌசண்ட் நாங்கள் மார்க்ஸை பார்த்து நாங்கள் மார்க்ஸை பார்த்து ஃபீஸ் மார்க்ஸ் மீன் ஐ மீன் குரூப்பை பார்த்து ஃபீஸ் கொடுப்போம் இப்போது உங்கள் சன்னோட மார்க்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஆ டிஸ்கவுண்ட் இருக்குது ம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வாங்க நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சண்டேஜ் அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் நீட் கோச் இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் எல்லாம் ஐஏஎஸ் கோச்சிங் ஜூனியர் கோச்சிங் கூட இப்போ இந்த கோச்சிங் எல்லாம் கோச்சிங்குமே நீங்கள் நீட்ஸ் எழுதுணும்னாக்கூட சேர்த்தலாம் அப்புறம் கேன்டின் வசதி எல்லா எல்லா டீச்சர்ஸுக்குமே ஃபை ஃபை எல்லா சப்ஜக்ட்ஸுமே அங்கேயே ட்யூஷன் டு எயிட் வரையும் ஸ்கூல் உங்கள் வில்லிங் நீங்கள் ஸ்பெஷல் க்ளாஸ் அதான் ஈவ்னிங் ட்யூஷன் மாதிரி அப் டு எயிட் வரையும் எயிட் அப் டு எயிட் மார்னிங் சவன் தேர்ட்டி மார்னிங் க்ளாஸ் ஆ ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சவன் தேர்ட்டி டு எயிட் மார்னிங் க்ளாஸ்

ம் சாட்டார்டே சாட்டர்டே ஃபுல் டே எப்படி ஸ்கூல் மண்டே டு ஃப்ரைடே எப்படி ஸ்கூல் இருக்குமோ அந்தமாதிரி சாட்டர்டே ஃபுல்லாக இருக்கும் ஆஹான் நோ நாங்கள் டென்த்து லவென்த்து ட்வெல்த்து எப்போதுமே சின்சியராக மெயின்டைன் பண்ணுவோம் பிகாஸ் அவங்களுக்கு போர்ட் எக்ஸாம்ஸ் இருக்க இருக்கறதுனால நாங்கள் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் ஸ்கோர் பண்ண வைக்கிறத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் கொடுப்போம் ம் ஓகே ம் தேங்க்யூ